கேப் ஓட்டுனரா நாளைக்கு நான் ஏர்போட்டு பேருந்து நிலையம் ரயில் நிலையத்திற்கு சொல்லுகிறேன் அதனால் வந்து எனக்கு ஒரு கேப் வேணும் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிக்கிருவேன் எனக்கு வந்து நாளைக்கு ஏர்போட்டுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கும் பேருந்து நிலையத்துக்கு ஒரு ஆறு மணிக்கும் ரயில் நிலையத்துக்கு இரவு ஒரு பத்து மணிக்கும் போகணும் நீங்கள் வந்து எனக்கு முன் பதிவு பண்ணி வச்சுருங்க நீங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருணும் வந்தால் தான் நான் போகறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த டைமுக்கு வந்துருங்க அதுபோக மூணு இடத்திற்கும் மூணு இடத்துக்கு போகறதுக்கும் நீங்கள் சரியான மணிக்கு வந்தால் தான் நான் சரியான பணத்தை கொடுப்பேன் நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் போகற மாதிரி ஒரு கேப் எடுத்துகிட்டு வாங்க சின்ன கேப் எடுத்துகிட்டு வராதீங்க அதில் போக முடியாது பத்து பேர் போகற கேப் எடுத்துகிட்டு வந்தால் தான் அதில் போக முடியும் ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் வரோம் அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏசி உள்ள கேபு தான் வேணும் நார்மல் கேப் வந்து வேணா ஏன்னா எல்லாருமே அதர் கண் கண்டத்தில் இருந்து வராங்க ஏன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரி கேப்பில் தான் போவாங்க நீங்கள் அதை கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க எனக்கு வந்து பணம் எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு நான் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் நீங்கள் வந்து சரியான நேரத்துக்கு வந்துருங்க நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வேறு வேலை இல்லை என்றால் எனக்கு அனுகுங்க அதுபோக எனக்கு சரியான நேரத்துக்கு வரணும் அதான் முக்கியம் ஏன்னா எனக்கு அடுத்து அடுத்து வேலைகள் நிறைய இருக்குது அதனால் வந்து நீங்கள் நான் சொன்ன மணிக்கு வந்தால் தான் நான் போக முடியும் இல்லாட்டி வேறு ஒரு கேப் புக் பண்ண வேண்டியது வரும் அதை வந்து உங்களுக்கும் லாஸு எனக்கும் லாஸு அந்த இது வேணாம் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்திற்கு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு என்னை அழைங்கள்